நம்ம நம்ம ஊரோட கலாச்சாரமுன்னா வந்துட்டு இப்போது வந்து ட்ரெஸுக்கு ட்ரெஸ்ஸு ஃபுட்டு பிஹேவியர் கேரக்டர் எல்லாம் மாறிடுச்சு நம்ம கலாச்சாரம் இல்லை நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இப்போது வந்து சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் வந்து ஆண் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் போட்டுருக்காங்க பெண் என்னன்னா அரையும் குறையுமா ஒரு ஷாக்ஸு அது மாதிரிலாம் போட்டுட்டு போய்ட்டு வெளில நிற்கிறாங்க கொண்ட போட்டுட்டு நின்று தலை வாராமல் வீட்டை விட்டு பெண்கள் வெளிலலாம் போக மாட்டாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் ஆனால் இப்போ வர பெண்கள் எல்லோருமே இப்போ பெண்கள் எல்லோருமே வந்து ட்ரெஸ்ஸுலாம் ஒழுங்காக போடுறதில்ல ஃபுட்டுலாம் ஒழுங்காக எடுத்துக்கிறதில்ல முன்னாடிலாம் வந்து கலாச்சாரத்துபடி கூழ் கேழ்வரகு கஞ்சி சத்து மாவு அது மாதிரி ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போ வர வர கலாச்சாரம் மாறினதுனால பீஸா பர்கர் அது மாதிரி சாப்பிட்டுட்டு வர்றாங்க எல்லோருமே அதனால வந்து நம்ம கலாச்சாரம் எங்கே போச்சினே தெரியல கலாச்சாரம் பாதுகாக்க நான் என்னன்ன பண்ணுவோம்னா இப்போது வந்து இப்போ எல்லாம் புதுசாக இப்போ சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீணாக போய் அதலாம் செரிக்கவே செரிக்க மாட்டுது எதுவும் நைட்டில் சாப்புடுறாங்க பீஸா பர்கர்லாம் நைட்டில் சாப்பர்தாங்கன்னா வந்து உடம்புல செரிக்கிற அந்த சுரப்பு இல்லாமல் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க அதனால நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக நம்ம கலாச்சாரம் வகைகள் அப்படின்னு போட்டு நம்ம ஒரு கடை ஆரம்மிச்சி அதில் நம்ம மத்தவங்க இப்போ மக்களுக்கு என்னென்ன நம்மளால சேவை பண்ண முடியுமோ கேழ்வரகு அது மாதிரி இப்போது வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்குலாம் நம்மளோட கலாச்சார ஃபுட்டுலாம் தெரியாது அது நம்ம வந்து தெரியப்படுத்தலாம் அது அவங்க ஊரில் சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பும் நல்லா இருக்கும் அவங்களாம் வெறும் வந்து கறி மீன் வந்து நான்வெஜ்ஜு தான் நிறையா சாப்பிட்றாங்க அப்பிடில்லாம் சாப்பிடாம நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புலாம் நல்லா ஹெல்தியாக இருக்கும் கேழ்வரகெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது காலையிலேயே குடித்தோம்னா வெங்கயாத்தோடு சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லது உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் ஹீட்டாக குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஹீட்டாகவும் இருக்கும் உடம்ப நம்மள பாதுகாக்கும் இத மக்களுக்கும் நம்ம சொல்லலாம் கலாச்சாரம் வந்து அதுக்கப்பறம் வந்து நம்ம வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் இப்போ ஸேரி தான் கட்டிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் ஸேரி கட்டிக்கிறாங்க ஆனால் வந்து தமிழ்நாட்டில் எப்படின்னா அது அப்படியே மாற்றிட்டாங்க அவங்களாம் ஸேரி கட்டிட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு சாரிலாம் இல்லாமல் டிரெஸ்ஸே சரி இல்லாமல் போட்டுட்டு ஷால்லாம் கூட போடாமல் போகிறாங்க முன்னாடிலாம் வந்து பசங்கள்லாம் வேலைக்கு போகணும் பெண்கள்லாம் வேலைக்கு போக பெண்கள்லாம் வேலைக்கு போகக்கூடாது அப்பிடில்லாம் இருந்துச்சு ஆனால் இப்போல்லாம் வந்து ரெண்டு பேரும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனால் வந்து முன்னாடிலாம் வந்து பெண்கள் ஆறு மணியோடு வீட்டுக்கு வந்துடணும் அதுக்கப்பறம் வெளக்கேற்றின நேரத்தில் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது அப்படிலாம் இருந்தது ஆனால் இப்போல்லாம் வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனாலும் பெண்கள் வீட்டுக்கு வர்றாங்க ட்ரின்க் பண்ணுறாங்க அதலாம் பண்ணக்கூடாது நம்ம முன்னாடி முன்னோர் காலத்தில் அதலாம் பண்ணது கிடையாது ஆனால் இப்போ கலாச்சாரம் மாதிரி அது மாதிரிலாம் பெண்கள் பண்ணிட்டு இருக்காங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்கள்கிட்டே பேசக்கூடாது அப்படிலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ இப்போ வந்து கலாச்சாரம் மாறினதுனால ஆண் பெண் சமம் அப்படின்றதுனால ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க ட்ரெஸ் எல்லாம் சரியாக போடுறதில்ல சாப்பாடு சரியாக சாப்பிட்றதில்லனால கலாச்சாரம் மாறி போய் கிடக்கு